ஆ ஹலோ யாரும்மா நீங்கள் கண்ணம்மாவா எந்த கண்ணம்மா நிறைய சேரி சேரி சரி இப்போ ஞாபகம் வந்துடுச்சு என்னம்மா என்னம்மா வேணும் உங்களுக்கு

ஐந்நூறு தென்னங்கன்னா வேணும் இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்டாக்கு கம்மியாகதான் இருக்குது ஆனால் நாளைக்கு வந்துரும் நீங்கள் வந்து அதை நாங்கள் வச்சுக்கிருவோம் ரேட்டு வந்து ஒரு கன்றுக்கு முந்நூறுரூபா சேரி சரி நீங்க ஐந்நூறு இருந்தாலும் சரி ஐம்பதுருவா குறைச்சிக்கிருங்க நாங்கள் ஏற்றி விட்டோன நீங்கள் வந்து உங்கள் நீங்கள்தான் வண்டி கூலி எல்லாம் பார்த்துக்கர்ணும் அது எல்லாமே நீங்களே சார்ஜ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கருங்க நாங்கள் வந்து ஒரு கன்றுக்கு கிலோ ஐம்பதுருவா குறைச்சிப்போம் நீங்க வழக்கமா வாங்குகிற ஆள்னால நாங்கள் குறைச்சிக்கிறோம் மற்ற ஆள்கிட்ட சொல்லாதிங்க சரியா சரி வேறு இருக்கு மாங்கன்று இருக்குது குரோட்டன்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு இல்லை ரோசா செடி இருக்குது மறுடி மற்ற பூக்கள் எல்லாம் நிறையா இருக்குது உங்களுக்கு என்னென்ன பண்ணுங்கள் நீங்கள் நேரடியாக வாங்க ம் ம் ந அது நிறையா இருக்குது என்னென்ன வாங்கணுமோ வாங்க உரம் உரம் தயாரிக்கிற அந்த செடி வளரக்கூடிய உரம் பொடி கூட இருக்கு எங்கள்கிட்ட பூச்சிக்கு அதுங்க பூச்சி பூச்சிக்கொல்லி மருந்து எல்லாமே இயற்கையாகவே நாங்கள் தயார் பண்ணி அந்த அந்த உரம் வச்சுருக்கறோம் அது வந்து இயற்கையில் தயார் பண்ணது அது வந்து நம்ம வந்து எந்த சைட் எஃபக்ட்டும் இல்லாத அளவுக்கு இயற்கை உரங்கள் கொண்டு நம்ம எல்லாத்துக்கும் போட்றமாதிரி வச்சுயிருக்கறோம் அதெலாம் நல்லா இருக்கு எங்கள்கிட்ட அது போட்டாலும் நல்லா வளரும் நீங்கள் வந்து ஒரு தடவ வந்து அதை வாங்கி பாருங்கள் அதை வீட்டில் வச்சு வளர்த்து பாருங்கள் நீங்கள் மருதட யார் கேட்டாலும் நீங்கள் இதை பற்றி சொல்லுங்கள் ஓகேயா சரி சரி மேடம் ரொம்ப நன்றி மேடம்